ஹலோ அண்ணாச்சி அரிசி மண்டியா அண்ணா இங்கே வாசன் நகர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு பிரியாணி செய்யுறதுக்கு அரிசி வேணும் ஆ ரம்ஜானுக்கு ஆ சார் எது நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியில் நல்லா சீக்கிரம் வேகற மாதிரி வேணும் எனக்கு ஆ பாசுமதிதான் வேணும் எது நல்லா இருக்கும் சார் ஓகே ஓகே அதுசரி அது எதுவும் டிஸ்கவுண்ட் மாதிரி எதுவும் கிடைக்குமா ஆ அது எதுவும் இப்போ ரம்ஜானுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் போட்டுருக்காங்களா

இல்லை அது எதுவும் இந்த ரம்ஜானுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கெடைச்சுதுனா வாங்கலாமேன்னு பாத்தேன் எனக்கு எனக்கு பத்து கிலோ வேணும் எவ்வளோ கம்மி பண்ணுவீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி பண்ணிக்கலாமா ஆமாம் இல்லை நம்ம பண்ணுறது ரம்ஜானுக்கு பண்ணுறோம் ரிலேசன்லாம் வருவாங்க கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்குணுல்ல அதுக்காகதான் பாக்குறேன் நான் எப்பயும் உங்கள் கடையில் தான் வாங்குவேன் கொஞ்சம் பார்த்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க டெலிவரி எப்படி பண்ணுவீங்கள் ஓஹோ சரி சரி இது வந்து டுவெல் கிலோமீட்டர் வரும் இந்த கடையிலேருந்து ஆமாம் ஓகே சரி பண்ணிக்கலாம் அது வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்கள்ல ஆ நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறனே ஆ எனக்கு நீங்கள் அது டிஸ்கவுண்ட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் சரி எனக்கு நான் இப்போ வெளியில் போறேன் எனக்கு ஒரு ஒரு டூடேஸில் எனக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி சரி ஓகே